தர்மபுரி மாவட்டத்தில் சுகாதார அமைப்புகிறது நல்லாதாக இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலும் சுகாதாரமாக கல்வி இருக்குது கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாமே வருது அந்த மாதமா இருக்கிற கருவூட்டும் பெண்களுக்கு வந்து மூணு மாதத்துல என்ட்ரி பண்ணுறாங்க மூணு மாதத்துலேந்து மாத மாதம் வந்து அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க குழந்த நல்லா ஆரோக்கியமாக இருக்குதாகிறது நல்லதாக இருக்குது அதே சொந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு நாளைக்கு போனால் ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகும் இங்கே ஸ்கேன்க்கெல்லாம் காசு இல்லை நல்லா சுத்தபத்தமும் சுகாதாரமும் நல்லாயிருக்குது ஹாஸ்பிட்டல்லெலாம் நாங்கள் இருக்கிற இடத்துல தர்மபுரியில் கூட நல்லாதான் இருக்குது வந்துன்னு இருக்கிறோம் தர்மபுரிக்கும் நல்ல சுகாதாரமாக நல்லதாக இருக்குது அங்கே டெலிவரி ஆன பெண்களுக்கெல்லாம் காசும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏழு மாதம் ஆனதுமே புரோட்டின் பவுட்ரு துணிமணி எல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் போட்டு நெய்யிலிருந்து கொடுக்குறாங்க அதுவும் நல்லாதான் அவங்க சக்தியானுக்கு சாப்பிட்டு குழந்த பிரசவம் ஆகணும் அப்படின்றது கொடுக்குறதும் நல்ல செய்திதான் நல்லாயிருக்குது